திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்களில் எனது கிராமத்தில் இருக்கும் ஆரம்பப் பள்ளியானது ஒன்று முதல் ஐந்து வரை மட்டுமே இருந்தது தற்பொழுது ஒரு எட்டு வருடங்களுக்கு முன்பாக எட்டாம் வகுப்பு வரை கல்வித் தரம் உயர்த்தப்பட்டு நல்ல முறையில் நடந்து வருகிறது பல்வேறு ஒரு பரிசுகளை வெல்லக் கூடிய வாய்ப்பு இந்த கிராமத்தில் உள்ள எங்களது பள்ளிக்கு கிடைத்திருக்கிறது அதற்காக எங்கள் பள்ளி ஆசிரியர்களும் நல்ல முறையில் பாடுபட்டு உழைத்து இருக்கிறார்கள் மேலும் எங்களது மாவட்டத்தில் எங்களுடைய அருகிலேயே பாரதி மெட்ரிகுலேசன் பள்ளி இருக்கிறது அதன் அருகேயே சாந்தா மெட்ரிகுலேசன் பள்ளியும் மற்றும் சேத்துப்பட்டு திவ்யா மெட்ரிகுலேசன் பள்ளி டேனி மெட்ரிகுலேசன் பள்ளி மற்றும் சுராஜ் மெட்ரிகுலேசன் பள்ளி அனைத்தும் பன்னிரெண்டாம் வகுப்பு மட்டும் அல்ல மேலும் பல்கலைக்கழகங்களும் அதில் உருவாக்கி மக்களுக்கு நல்ல சேவையை செய்யும் அளவிற்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே கட்டணங்களை பொறுத்த வரை தனியார் செய்வது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறது அதுவே அரசாங்கத்தின் மூலம் எடுத்து நடத்தினால் இல்லாதவர்கள் கூட மேற்படிப்பு படிப்பதற்கு நல்ல ஒரு உபயோகமாக இருக்கும் என்பதையும் நான் கூறிக் கொள்கிறேன்